இந்தியாவில் வந்து பருவநிலை வந்து மூன்று விதமாக இருக்குது குளிர்காலம் வெயில் காலம் வந்து காற்றோட்டமான காலம் இப்படி மூணாக பிரிக்கிறாங்க அதில் வந்து ஒரு சில நாளில் வந்து மழைக் காலமாக போகுது இன்னொரு டைம் வந்து குளிர் காலமாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெப்பமாக இருக்குது அதிகபட்சமான வெப்பத்தோடு சித்திரை அந்த மாதத்துல வந்து இருக்குது தை மாசி பங்குனினால் நிறைய குளிர் காலமாக இருக்குது இது வந்து ஒவ்வொரு பருவநிலை பருவநிலைக்கேற்ற மாற்றங்கள் ஏற்படுகிறது வெவ்வேறு விதமாக இருக்கிறது இது ஒரு புது விதமாக தான் இருக்குது இந்தியாவில் வந்து எப்பவுமே வந்து இப்போ காலையிலருந்து நைட்டு வரையும் வெயிலுனால் நைட் இருட்டாகுது அதே மாதிரி வந்து வெயில் காலம் மழை காலம் குளிர் காலம் அப்படின் சொல்லிவிட்டு மூன்று விதமாக வெப் பருவநிலை வந்து மாற்றங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறது அதற்கேற்ற மாதிரி தட்ப வெட்ப கால சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றமாக தான் இருக்கிறது வெவ்வேறு விதமாக தான் இருக்கிறது